அந்த காலத்தில் மாடு பூட்டி ஏறு ஓட்டினோம் தழ தழை மாட்டு சாணி எருவு தழ கொட்டி மருந்து இதுவெல்லாம் கொஞ்சம் லேசாக போட்டு அப்போலாம் பயிர் வைச்சோம் இயற்கையான பயிர் அப்போலாம் வந்து நல்லா கையாலேயே அறுத்தோம் கையாலேயே அடித்தோம் வக்கி வக்கி தான் கட்டி போட்டு இது பண்ணி அப்போ அந்த நாளில் அப்படி செஞ்சோம் இப்போது எல்லாம் மிஸினு இப்போது வந்து மருந்து வந்து பயிரை இப்போது வந்து விவசாயி வந்து நடுறதுலருந்து களை பறிக்கிறதுலேருந்து அறுவடை பண்றதுலேருந்து வக்கி கட்டுறதுலேருந்து எல்லாம் மிஸினாக போச்சு இந்த காலம் முந்தைக்கி இப்பைக்கும் வந்து அப்போலாம் வந்து பயிர் பச்சடி வெக்கும் போது எந்த இதுவும் மருந்து இல்லாம பயிர் வைச்சோம் நல்லா இருந்தது இப்போது வந்து விதையிலயே மருந்து விதையிலயே இது நாற்று விட்டு நட்டு எல்லாம் மிஸினு தான் பூராவுமே மிஸின் தான் இப்போது